எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஆர்வம் வந்து நிறையா இருக்குது ஆனால் எனக்கு வந்து இன்றையும் அதோடய அளவெல்லாம் தெரியாது நான் ஃபர்ஸ்ட் வந்தெல்லாம் சமைக்கமாட்டேன் இப்போதான் ஒரு ரெண்டு வருசம் அந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க கற்றுருக்கேன் ஏன்னால் சமைக்க தெரியும் ஆனால் வந்து ஒரு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பேற்றுக்கு மட்டும்தான் தெரியுது சமைக்க தெரியும் ஒரு ரெண்டு மூணு பேற்றுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும் இந்த இன்றையும் நாலு பேர் ரெண்டு பேர் எச்சாயிட்டாங்கனா அவங்களுக்லாம் எப்படி அளவு போடுறதுனு எனக்கு தெரியாது எல்லாமே செய்ய தெரியும் ஆனால் எல்லாத்துக்கும் எந்தெந்த அளவுன்னு தெரியாது உப்பு எவ்வளோ போடுறதுனு தெரியாது கொஞ்சமாக இருந்தால் போட்டரலாம் இந்த நிறைய பேற்றுக்கு செய்கிறதுனா அளவெல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் வந்து மிளகாத் தூள் இதெல்லாம் இந்த அளவு தெரியாது எல்லாமே எப்படி செய்கிறதுனு தெரியும் எல்லாமே எப்படி செய்கிறதுனு தெரியும் ஆனால் எல்லாத்துக்கும் எவ்வளோ அளவு போடணும் இப்போ நிறைய பேர் வந்தால் எப்படி சமைக்கணும் எல்லாத்துலேயும் என்னென்ன அளவு இருக்குது இது போட்ட எப்படி இருக்கும் அப்படியெலாம் எனக்கு தெரியாது நான் வந்து ஃபோனை பார்த்துதான் சமைக்க கற்றுகிட்ட யூடியூப் பார்த்து தான் அதை பார்த்து தான் கொஞ்ச கொஞ்சமாக செய்வேன் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுக்குவேன் அது நல்லாயிருந்தாலும் சரி நல்லா இல்லைனா சரி நானே சாப்பிட்டுக்குவேன் யாருக்கும் தரமாட்டேன் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தருவேன் நல்லா இல்லைனா அதை நானே சாப்பிட்டுக்குவேன் ஃபர்ஸ்ட்டெலாம் யூடியூப் பார்த்து செய்வேன் ஆனால் அது அவ்வளோ அதெல்லாம் அவ்வளோ நல்லா வராது இப்போ தான் கொஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்குது செய்கிறது என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஏதோ ஒன்று செஞ்சுடுவேன் நான் செய்கிறது வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் குறை சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் நானும் எங்கள் அண்ணனும்தா நல்லா சாப்பிடுவோம் அவன் குறை சொல்லிட்டாவும் அவன் சாப்பிட்டுக்குவான் எதை பண்ணால் ஒன்றும் சொல்லமாட்டான் இந்த அளவு நிறையா செஞ்சுட்டு இந்த நிறையா பேர் வராங்க அப்படி எல்லாம் சொன்னால் செய்யத்தெரியாது கம்மியாக ஏதோ ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறதெல்லாம் செய்யத்தெரியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நார்மலாக இப்படி இதை போட்டால் இப்படி இப்படி செய்யினு சொன்னால் அது செய்வேன் இவ்வளோ அளவு போட்டு இவ்வளோ செய்யுன்னு எல்லாம் எடுத்துக்கொடுத்துட்டா செஞ்சுக்குவேன் இந்த நிறைய வச்சு செய்கிறதெல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் வந்து இங்கே நல்லா சமைக்க தெரியும்னா சிக்கன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் இந்த பப்ஸு புரோட்டா இந்தமாதிரில்லாம் செய்வேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கேக் தான் செஞ்சேன் அதுக்கு அப்புறந்தான் இந்த சாம்பார் அந்த மாதிரில்லாம் செஞ்சேன் இதெல்லாமே போன் பார்த்து தான் செஞ்சேன் ஏன்னால் எங்கள் அம்மா அவங்க வந்து நிறைய இதை போட்டு செய்வாங்க அதெல்லாம் எனக்கு அளவு தெரியாது டீயே எப்படி வைக்கறதுனு தெரியாது டீ எல்லாம் வச்சா இந்த டீத்தூள் அளவு தெரியாது கொஞ்சம் கம்மியாகதான் போட்டுக்குவன் ஆனால் அளவு தெரியாது எனக்கு டீ எல்லாம் பிடிக்காது ஆனால் எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அவங்களை பார்த்து செய்யலாம் ஆனால் அவங்க செய்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷாயிடுது அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியறதில்லை இந்த போன் பார்த்தா அவங்க தெளிவாக சொல்லித்தராங்க ஆனால் அவங்க சொல்லித்தர மாதிரியே அப்படியே எல்லாத்தையும் போட்டு செஞ்சாலும் அது அவ்வளோ நல்லா வரது இல்லை அதனால் இப்போ நானே ஏதோ ஒன்று செஞ்சுட்டுருக்கன் எனக்கு என்ன வேணுமோ அந்தமாதிரி நான் செஞ்சுட்டு நானே சாப்பிட்டுக்குவன் அப்படி நல்லாயிருந்தா மட்டும் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் இல்லைனா தரமாட்டேன் ஏன்னால் அவங்க எதாது குறை சொல்லுவாங்க அப்படி ஏதாவது குறை சொன்னால் அடுத்த டைம் திருத்திக்குவன் அப்படி எதாது கொடுத்தும் அதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்டெலாம் அடுப்புக்கிட்டே போறக்கே ரொம்ப பயமாக இருக்கும் மேலே பட்டுருமோ தீ எதாது பட்டுருமோனு இப்போ வந்து எனக்கு என்ன வேணுமோ அது நான் செய்கிறனால எனக்கு அந்த பயம் எல்லாம் தெரிகிறது இல்லை இது இவ்வளோதானானு இருக்குது சாப்பாடெலாம் செய்யத்தெரியாது குக்கரில் மட்டும்தான் செய்யத்தெரியும் சட்டிலெல்லாம் செய்யத்தெரியாது அப்புறோம் வந்து உப்பெல்லாம் கரெக்டாகவே போடத்தெரியாது உப்பெல்லாம் நான் அதிக அதிகமாயிடுச்சுனா அது எங்கள் அம்மாதான் எதாது பண்ணிக்குவாங்க வேறு மாதிரி மாற்றிக்குவாங்க அதை அந்த சமையலை வந்து ஆனால் சமைக்கத் தெரியாதுனும் நான் அப்படியே உட்காந்துக்கமாட்டன் எனக்கு ஏதாவது வேணும்னா நானே போய் செஞ்சுக்குவன் இதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னு நானே போய் எதாது ஒன்று செஞ்சு நானே சாப்பிட்டுட்டு நல்லாந்தால் மட்டும் யாருக்காவது கொடுத்துருவேன் சாப்பிட முடியலைனா நல்லாந்தால் யாருக்காவது கொஞ்சம் தந்துடுவேன் அதுக்கு அப்புறம் வந்து ஆனால் இந்த சோறு குழம்பு அதெல்லாம் செய்கிறத விட இந்த சா ஸ்நாக்ஸ் இந்தமாதிரி ஐட்டம்ஸ் நான் நிறையா செய்வேன் ஏன்னால் அதுதான் எனக்கு செய்ய பிடிக்கும் அது மட்டும்தான் கொஞ்ச கொஞ்ச செய்யத் தெரியும் வேறு எதுவும் அவ்வளோ செய்யத் தெரியாது